எனக்கு மிகவும் பிடித்த சமையல் குறிப்பு வந்து பிரியாணி பிரியாணி செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் முன்னாடியெலாம் நான் பிரியாணி செய்வது தக்காளி சாதம் மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன் பிரியாணியை அது குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் அவர்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் செஞ்சேன்னால் சாப்பிட மாட்டாங்க நல்லா இல்லை தக்காளி சாதம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் வந்து புக்கில் படித்தேன் பிரியாணி செய்வது எப்படின்னு சமையல் குறிப்பில் படித்தேன் அதுபடி நான் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்துருந்தது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது பிரியாணி அதிலேருந்து நான் அதே மாதிரியே செய்ய ஆரம்பிச்சுட்டேன் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பித்தாங்க பிரியாணியை எனக்கு பிரியாணி அதனாலேயே எனக்கு பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்